நான் ராஜாதோப்பு ராமசாமி என் பேர் நான் ஒரு விவசாயி விவசாயம் வந்து நான் பயிரு என்து ரெண்டு ஏக்கரை நடவு நட்டுக்கிறேன் ஆள் கிடைக்க மாட்டுது பொதுவாக அதிகம் ஆள் கிடைக்க மாட்டுது விவசாயத்தில் நடுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது நாத்து எடுக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது மாடு இப்போ முன்ன மாதிரி விவசாயம் மாடு வச்சு ஓட்டுனோம் இப்போ வந்து பரம்பு வச்சு ட்ராக்ட்ரு வச்சு ஓட்டுறதால அது ஒன்று தான் ஓடுற ஆள்க்கு மட்டும் தான் சொல்லும் மீதி நட ஆள் கிடைக்க மாட்டேங்குது நாற்று எடுக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது கூலி வந்து அதிகமாக போயிடுச்சு விவசாயத்தில் ஒன்றும் இல்லை கூலி வந்து ஐந்நூறுரூவா நாற்று எடுக்க இப்போ கன்ஃபார்ம் ஐந்நூறுரூவா கொடுத்துர்ணும் ஒரு ஏக்கரை நடணும்ன்னா அஞ்சு ஆள் கூலி ஆள் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுது லேடிஸ் வந்து ஒரு ஏக்கரை இருபது ஆள் நடுறாங்க மினிமம் இருபது ஆள் இல்லை ரெண்டு ஆள் முன்ன பின்னே நடுறாங்க இருபது ஆள் ஒரு ஆளுக்கு நூற்றி எழுவது ரூவா இரநூறுபா கூலி ஒரு ஏக்கரை நட செலவாகுது அண்டை தள்ள ரெண்டு ஆள் அது ஒரு ஏக்கராக்கு அது ஆயர்ரூபா விவசாயத்தில் ஆள் பொதுவாக இந்த வேலைலாம் செய்யறதுக்கு இப்போ ஆள் கிடைக்க மாட்டுது ரொம்ப கஸ்டமாக இருக்குது ஏரி வேலைக்கு போயிடுறாங்க அப்புறம் அந்தந்த வேலைக்கு அப்படி அப்படியே ஆளுங்க பிரிஞ்சு போயிடுறாங்க ஆள் கிடைக்க மாட்டுது விவசாயத்தில் அதே மாதிரி மக்கா சோளம் போடுறோம் மக்கா சோளம் போட்டு ராவும்பகலும் காவல் இருக்க முடியல ஒரு மானு வருது பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் வெறும் காட்டு பன்றிங்கள்லாம் நிறைய இருக்குது நைட்டில் பகலில் பூரா பார்த்துக்குறோம் நைட்டில் வந்து திடீர்ன்னு ஒரு நாள் அழிச்சிட்டு போயிடுது அதான் ஒரு ரொம்ப கஸ்டமாக போயிடுது மிளகா நட்டுக்கிறோம் மிளகாயில வந்து மொடக்கு பூச்சி நிறைய வந்துருது அதுக்கு மருந்து அடிச்சால் வாரத்தில் ரெண்டு மருந்து அடிச்சால் கேட்குது சித்த முன்ன பின்னே விட்டா அப்படியே மொடக்குன்னு காய் வைக்காத போயிருது கத்திரிக்காய் நிறைய பூச்சி அடிக்கிது எம்மோ இது பண்ணாலும் ஒன்றும் தாங்க மாட்டேங்குது இப்போ வெயில் நாள் அதுவும் இந்த மாதம் வெயிலாக இருக்குது மருந்து அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஸ்டமாக போது அப்படி இருக்கும் போது பார்த்தா இந்த கத்திரிக்காய் வந்து காய் இல்லாத நேரத்தில் வில போது காய் வர நேரத்தில் விலையும் போமாட்டேங்குது இப்போ மிளகா இப்போ நம்ம கையில் இல்லை விவசாயிங்கள்கிட்ட எங்கள்கிட்ட கிடையாது ஐந்நூறுரூவா விற்கிது நானூறுரூவா விற்கிது மிளகா கன்ஃபார்ம் நானூறுரூவாய்க்கி கம்மி இல்லாத விற்கிது நாங்கள் என்ன பண்ணுறது விவசாயம் ஒன்றும் பண்ண முடியல அதான் ரொம்ப கஸ்டமாக இருக்குது விவசாயத்தில்